இந்தியப் பொழுதுபோக்கு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிதுன்னா ஆரம்பத்துலெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஊரு ஊராக பொம்மலாட்டமெல்லாம் போடுவாங்க கொழந்தைகளாம் நிறைய போய் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தெருக்கூத்து ஒவ்வொரு ஊராக தெருக்கூத்து போடுறதுக்கு ஆரமித்தாங்க இப்போ அப்படியே வளர்ச்சி அடைஞ்சி எல்லாம் தேட்ரஸ்ஸு சினிமா அந்தமாதிரி அதிகமாக விரும்புறதுக்கு ஆரமிச்சுட்டாங்க ரொம்ப பிரபலமானது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சினிமான்னு தான் சொல்லலாம் ஏனா எல்லோருமே இப்போ ரொம்ப அதிகமாக விரும்புவது வந்து சினிமாத் துறையை மட்டும்தான் விரும்புகிறாங்க இப்போ சின்ன குழந்தைகள்லாம் விரும்புவது அதிகமாக விரும்புவது சாங்ஸ் விரும்பி கேட்கறாங்க அதுப்போக இந்த டான்ஸு ஷோஸ் இந்தமாதிரி அதிகமாக பார்க்குறாங்க இந்த பெரியவங்கள்லாம் பார்த்தா அவங்க இந்த ஆன்மீகம் அது சம்மந்தமாக அதிகமாக விரும்புகிறாங்க